இந்தியாங்கிறது இந்தியாவில் வேலையில்லாத திண்டாட்டம் ரொம்பதான் இருந்துட்டிருக்கு அதுக்கு அரசாங்கமும் கொஞ்சம் கவனந்தான் இருக் செய்கிறாங்க என்ன பண்ணுறது ஜனங்க நிறையா இருக்கறதுனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க வெகு வேலையும் செய்கிறாங்க பணமும் தட்டுப்பாடு பணம் இருக்கிறவங்கக்கிட்ட இருந்துட்டுதான் இருக்குது இல்லாத ஏழை ஜனங்களும் இருக்கிறாங்க எல்லோரும் தினக்கூலிக்கும் போகிறாங்க நூறு நாள் வேலைக்கும் போகிறாங்க அதனால் எதோ ஒன்று அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சிட்டுதான் இருக்கிறாங்க இந்தியா இன்னும் கவர்மெண்ட் இன்னும் நிறையா இதை செய்யணும் எல்லாம் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வைக்கணும்